அரசின் போக்குவரத்து மலிவானது தான் ஏனென்றால் அரசுப் போக்குவரத்து இந்தியா இந்தியாவிலுள்ள அரசுப் போக்குவரத்து பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சொகுசானது இல்லை சொகுசானது இல்லாததுனால் மலிவாகதான் இருக்குது காரணம் என்னாக்க யாருமே அரசாங்கத்து என்றது பொதுச் சொத்தாக உள்ளது பொது சொத்தின் மீது வந்து யாருக்கும் தனிப்பட்ட ஒரு அக்கறை இருப்பதில்லை எப்பொழுது பொதுச் சொத்தின்மீது தனிப்பட்ட ஒரு அக்கறை உள்ள வருமோ அப்பொழுதுதான் இந்த சொகுசாக மாறும் மலிவானது என்பதைவிட உயர்வானதாக மாறும்